எங்கள் ஊரில் கருப்பராயன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து கோயில் திருவிழாவுக்கு முன்னாடியே கோயில் இந்த அன்னிக்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிபோட்டு அறிவிச்சுருவாங்க ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சுருவாங்க அப்புறம் அங்கே கோயில் பூசாரிகளுக்குப் பூரா காப்பு கட்டுவாங்க கோயிலுக்கெல்லாம் காப்புக்கட்டி இப்போ எல்லாம் கோயிலில் வண்ணமெல்லாம் அடிச்சு புதுப்பிச்சு அப்புறம் கோயில் அந்தன்னிக்கி கோயில் விசேஷம் அன்னிக்கி கோயில் சாமிங்களுக்கெல்லாம் சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சு அலங்கரிச்சு சாமிக்கு சந்தனக் காப்பு இதெல்லாம் பூசி அதுக்கப்புறம் கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டி எல்லாேரும் மகிழ்ச்சியாக கிடா இப்போ உணவு வந்து ச எல்லாம் பரிமாறி சொந்தம் பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு நல்லா எல்லாேரும் சந்தோஷமாக இருப்பாங்க